அடுத்த தலைமுறைக்கு வரலாறு என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன நடந்தது நம்ம எந்த அளவுக்கு ஒரு வீரமான ஒரு விஷயத்தில் வீரப் பரம்பரையிலிருந்து வந்திருக்கிறோம் என்ற விஷயம் எல்லோருக்குமே தெரியும் ஏன்னால் சுதந்திரம் அந்த மாதிரி ஈஸியாக எல்லாம் கிடைச்சுல்ல எல்லாவிதத்திலுமே அப்போ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் இருந்து ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சினைக்கு அப்புறம் நம்ம தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணது இந்த மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழாற்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க முன்னாடி நமக்கு தலைமுறை தான் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ அவங்களை பற்றி கண்டிப்பாக இப்போ வர ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து தான் ஆகணும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரித்திரம் சரித்திரத்தை பற்றியான கதையெல்லாம் நிறைய சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு அப்போதான் அதுக்கேற்ற ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும் புதுசு புதுசாக அவங்க வந்து இப்போது படிக்கிறது போகிறது வர்றதுன்னு இல்லாமல் நிறைய விதமான அந்த அப்போலேருந்து இந்த சவால்களை சவால்கள்லா வந்து பார்த்தீங்கன்னா த தயார் கொள்கிற அளவுக்கு எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு திறமை வரும் இப்போ சுபாஷ் சந்திரபோஸ்லாம் இருக்காரு இல்லையா அவரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்போலே போராட்டம் பண்ணி நமக்கு எல்லாவிதமான விஷயத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தவர் அவர் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரித்திரத்தை பற்றி கண்டிப்பாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்